சொல்லுங்கள் வணக்கம் கல்யாணம் ஒன்று வெச்சுருக்குறேங்க ஆ அதுக்காக வந்து உங்கள் உங்கள் நம்பரை வந்து கொடுத்தாங்க அது காண்ட்ரேக்ட்டா பேசணும்

ஆ ம் பட்ஜட்டு என்ன என்ன எல்லாம் வேலையும் நீங்கள் தான் செஞ்சாகணும் எங்கக்கிட்டலாம் ஆளு கிடையாது நாங்கெல்லாம் எங்கள் லைனில் பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோவுக்கு ஆளு கிடையாது வேலை செய்கிற மாதிரி அதனால் நீங்கள் தான் அனைத்தும் பார்த்துக்கணும் ஆ ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்குள்ள பார்க்கணும் ஆமாம் ஆமாம் ஆ ஆமாம் எல்லாம் பந்தல் உள்பட நீங்கள் போட்டுக் கொடுத்துர்ணும் ஆ இல்லை நீங்கள் இதுக்குள்ள இந்த பட்ஜட்டுக்குள்ள இதை நீங்கள் என்ன ஆகுன்னு சொல்லுங்கள் நீங்கள் இந்த சாப்பாடு பந்தல் ஆமாம் அனைத்தும் அந்த வந்து எங்களுக்கு எந்த வேலையும் இருக்கக்கூடாது அந்த ஆமாம் என்ன

ம் ம் ம் ம் இல்லை அந்த மாதிரில்லாம் அந்த ஆ அந்த மாதிரில்லாம் ப போடுங்கள் ஆஹும் ஆஹும் ஆஹும் அதெல்லாம் வேணாங்க சிம்புளா இருந்தால் போதும் சாப்பாடு நல்லாருக்கணுங்கறது தான் இவ்வளோ பட்ஜட்டுக்கூட நான் எஸ்ட்டா சொல்கிறேன் ஆ ஆ அதனால் பந்தலோடு உங்களுக்கு இதுவே உங்களுக்கு எங்களுக்கு கஷ்டம் உங்களுக்கு எப்படின்னு தெரியாது ஆனால் இருந்தாலும் இதுக்குள்ளே முடிங்க அந்த எஸ்ட்டாலாம் வேணாம் ஆர்கெஸ்ட்டா அதெல்லாம் வேணாம் பொம்மைலாம் வைங்க ஆர்கெஸ்ட்டாலாம் வேணாம் வரவேற்போட முடிச்சு க்குவோம் அதுக்கான சாப்பாடு நல்லாயிருக்கணும் நீங்கள் வந்து அதுக்கு இப்ப அதாவது வந்துங்க பொரியல் சாப்பாடு இதெல்லாம் வந்து என்ன ஒரு இல்லை இ இல்லை இல்லை இல்லை இல்லை இனிப்பு ஏதாவது வெச்சுங்க எலையிலயே வெச்சுக்கிங்க பந்தியில் வெச்சுக்கிங்க எஸ்ட்டாலாம் ஒன்றும் வேணால் இல்லைன்னா முடிச்சுட்டு தாம்பலம் கொடுத்துருவோம் நாங்களாம் அந்த எஸ்ட்டாலாம் வெச்சுட்ருந்தோம்ன்னா அது சரியா வராது அதுல ஐ ஐஸ்கிரீம் மட்டும் ஒன்று போட்டுருங்களேன் ஐஸ்கிரீமு ஆ வேணா அதை மட்டும் ஒன்று கொடுத்துருங்க அதை மட்டும் ஒன்று போட்டுருங்க அஞ்சு லட்சத்தி அறுபதாயரங்களா ஆ ஆ ஓ அறுபதாயிரத்து இல்லை இல்லை இப்போ இப்போ அதில் வந்து எஸ்ட்டா எஸ்ட்டா சொன்னோன்னே எக்ஸ்ட்டா கேட்குறீங்க நான் தான் இதுக்குள்ளயே பாருங்கங்குறேன் நீங்கள் அப்புறம் அறுபதாயிரம் எஸ்ட்டா கேட்குறீங்க அதனால தான் இந்த எஸ்ட்டா பொருள்லாம் நான் வேணால் இப்படில்லாம் நீங்கள் சொல்லுவீங்கன்னு தான் இந்த எஸ்ட்டா உள்ளது வேணான்னேன் நீங்கள் இதுக்குள்ளயே அதை கொஞ்சம் முடிச்சிக் கொடுங்க அப்பறம் எல்லாம் நாங்கள் வரற ஏழாந்தேதிக்கி வ இல்லை வரற ஏழாந்தேதிக்கி வேணுங்க எல்லாம் இதுவும் வர்ற ஏழாந்தேதி ஆமா வர் ஆமா வர்ற ஏழாந்தேதிக்கி சரி பண்ணணும் ஆமாம் ஆமாம் காலையில் தான் வேணும் இல்லை இல்லை காலையில் வேணும் ஏழாந்தேதி ஏன் மொத அன்னைக்கே பந்தல்லாம் போட்ருவீங்க எல்லாம் செட்டும் நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்பறம் ஆ அப்பறம் அத பண்ணிக்கலாங்க அது என்ன அப்பறம் நீங்கள் காண்ட்ரேக்ட்டு தர சாய்ந்திரம் ஆயிரும் ஆ சரி ம் ஆ சரி பண்ணிக்கலாங்க பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன ரேட்டு தான் அதுக்குள்ள பாருங்கன்னா அறுபதா எஸ்ட்டா கேட்குறீங்க சரி பார்த்து பண்ணுங்க நல்லா பண்ணுங்க கொஞ்சம் ஆள்கள்லாம் வந்து எங்கள் லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆளு இல்லை வேலை செய்கிறத்துக்கு நாங்களாம் அதுக்கு பெ பொறுப்பு இல்லை நாளைக்கு வந்து ஆ நாளைக்கு ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறோங்க அட்வான்ஸு ஆ இல்லை இல்லை அதுதான் ஒரு லட்ச ரூபா வாய்ங்க்கிங்க மீதி அப்புறோம் எல்லாம் முடிச்சவொன்ன வாங்க்கிங்க ஆ ஆ ஆ வெச்சுர்ட்டுங்களா ஆ சரி